வெயில் காலங்களில் ஓடும்பொழுது தண்ணீர் ஒரு லிட் ஒரு லிட்டர் அளவு கையில் வைத்துக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே ஓடியவுடன் தண்ணீர் குடிக்கக் கூடாது ஓடி ஐந்து நிமிடங்கள் நின்ற பின் நன்றாக மூச்சை இழுத்து விட்ட பிறகு பின் தண்ணீரை அருக வேண்டும் வெயில் காலங்களில் ஓடும் பொழுது அதிகமாக நமக்கு வியர்வை வரும் மட்றுமல்லாமல் சோர்வு ஏற்படும் அதற்காக பக்கத்தில் கையிருப்பில் எப்போழுதுமே ஒரு மிட்டாய் அல்லது பழங்கள் ஏதேனும் சிறிது சிற்றுண்டிகளை வைற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அப்பொழுது தான் நமக்கு சீக்கிர மாக சோர்வு வராது மலை காலங்களில் ஓடும் பொழுது அதற்கேற்ற காலணிகளை உகவிப்பது சிறந்தது ஏனெனில் வெள்ள நிற காலணிகளை உபகித்தம் என்றால் அதிகமாக அழுக்கு ஏற்படும் சுத்தம் செய்வது மிகவும் கடினமாக ஏற்படும் எனவே அதுக்கேற்ற காலணிகளை வைத்துக்கொள்ள வேண்டும் அதன் மற்றுமல்லாமல் குடைகளை பயன்படுத்த வேண்டும் பலை நேரத்தில் ஓடும் பொழுது மூச்சை ரொம்ப மிகவும் கவனமாக இழுக்கவும் விடவும் செய்ய வேண்டும் ஏனெனில் அப்பொழுது தண்ணீர் மூக்கினில் போகாதவாறு பாற்றுக்கொள்ள வேண்டும் அதிகமாக மலை காலங்களில் ஓடினால் நமக்கு ஜலதோஷம் பிடிக்கும் வாய்ப்பு உள்ளது